நான் என் நான் என் வாழ்க்கையில் வந்து நான் மின்சாரம் வந்து பயன்படுத்துறேன் மின்சாரம் வந்து ரொம்ப முக்கியமானது நான் வந்து ஐடியில் வேலை செய்கிறதுனால வந்து எனக்கு வந்து லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து மின்சாரம் தேவை மின்சாரம் இல்லைன்னா என்னால் ஒன்றுமே வேலை செய்ய முடியாது அன்னைக்கு நான் லீவ் போடுகிற மாதிரிருக்கும் அதனால் வந்து மின்சாரம் வந்து எனக்கு ரொம்ப தேவையான தேவைப்படுற ஒரு விஷயமாயிருக்குது சரி இப்போ நான் மின்சாரம் இல்லாதபோது நான் என்ன பண்ணுவேன்னா இன்ட்ர் இது இன்வட்டர் அந்தமாதிரி எதனாவது சூஸ் பண்ணுவோம்